தமிழ்நாடு பாரம்பரியம்னு பார்த்தீங்கன்னா நம்ப பிரியாணி தலைப்பாக்கட்டு பிரியாணி அங்கே அங்கே தான் பேமஸ்ஸு அதை தாண்டி வேறு எங்கே போனாலும் அந்த டேஸ்ட் வராது அதுக்கப்புறோம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அங்கே நல்லா இதுவாக விசேஷமா அங்கே நல்லா செய்கிறாங்க அந்த இது இங்கே யாருமே அந்த அளவுக்கு இதாக செய்யறது இல்லை அதனாலே தலையாட்டி பொம்மை அங்கே நல்லா இதுவாக செய்கிறாங்க திண்டுக்கல் பூட்டு அந்த பூட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கு அதுக்கப்புறோல்ல இது பட்டு சேலை எல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் நெஞ்சு ஃப்ரெஷ்ஷாக தர்றாங்க எவ்வளோ வசதியாக இருக்காங்களோ அங்கே வந்து நல்ல விலை உயர்ந்த பொருள்னு சொல்லி அங்கே வந்து நிறையா வாங்கிட்டு போகிறாங்க சேலைக்கு பேமஸ் காஞ்சிபுரமாக இருக்குது அதுக்கப்புறோம் அல்வா அல்வா வந்து நம்ப திருநெல்வேலியில் நல்லா சூப்பராக செய்வாங்க அந்த அல்வா டேஸ்ட்டு வேறு எங்கையுமே வராது டூரிஸ்ட்டு போனோம்னால் இந்த திருநெல்வேலி போனோம்னால் அல்வா வாங்காத ஆளே இருக்க மாட்டாங்க அல்வா வெரி ஃபேமஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள பார்க்கும்போது ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒன்று விஷயங்கள் ஃபேமஸ்ஸாக இருக்குது நம்ப திருச்சியை பொறுத்த வரையிலும் மலைக்கோட்ட ஃபேமஸ்ஸு மதுரையை பொறுத்த வரையும் ஜிகிருதண்டா நல்லா இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஜிகிருதண்டா நல்லா அருமையாக இருக்கும் மதுரையில் மதுரை மல்லி குண்டு மல்லி நல்லா ஃபேமஸ்ஸு இது மாதிரி நிறைய இருக்குது மண்பாண்ட தொழில் பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து நிறைய இடங்கள்லருந்து எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா குழைச்சி அதை நல்லா சரி பண்ணி அதை பண் மண் பாண்டங்களெலாம் செஞ்சு அதை அலங்கார பொருளா பயன்படுத்துகிறாங்க அலங்கார பொருளாக பயன்படுத்துறதுக்கு மண்பாண்ட பொருளிய தவிர வேறு எதுவுமே அவ்வளோ அழகா இருக்காது அது இயற்கையானதும் கூட நல்ல எவ்வளோ விலை விலை விலை மதிப்பு கொடுக்கலாம் அந்த ஸ் புடவைக்கி